ஏன்ப்பா தம்பி ஆட்டோ திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு போகணும் எவ்வளோ கேட்குறீங்க எவ்வளோ அற்நூத்தி ஐம்பதா ஏன் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா நானூறுரூபா நானூற்றைம்பது ரூபாயில் போய்ட்டு வர்றோம் நீங்கள் என்ன அற்நூத்தி ஐம்பதுரூவா கேட்குறீங்க டீசல் வெலைல்லாம் தெரியும்ப்பா சொல்லி கொறையுங்கப்பா ஐநூறுரூபாப்பா ஐநூறுரூபா தர்றேன்பா வாப்பா சரிங்கப்பா வாங்க ஆ